அன்றாட உரையாடலில் நாங்கள் பயன்படுத்துகிற தமிழ்மொழி சொற்கள் பார்த்திங்கனா எப்படி இருக்குறீங்க என்ன பண்ணுறீங்குற நல்லா இருக்குறீங்களா சாப்பிட்டீங்களா வேலைக்கு போயிவிட்டு வந்துடீங்களா என்ன வேலை இன்னைக்கு எப்படி போச்சு வேலையில் எ எந்தமாதிரி கஷ்டமாக இருந்துதா நல்லா இருந்துதா இல்லை ஸ்கூலுக்கு போகற குழந்தைங்கக்கிட்ட பேசுறமாதிரி இருந்தால் ஸ்கூலில் என்ன சொல்லி கொடுத்தாங்க வாத்தியார் இன்னைக்கு வந்து என்னென்ன ஹோம் ஒர்க் கொடுத்துருக்குறாங்க இன்னைக்கு வந்து விளையாடுறக்கு போனீங்களா விளையாட்றதுக்கு போன இடத்துல எப்படி இருந்துது என்னென்ன விளையாட்டு விளையாண்டீங்க அப்புறோம் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க புது புது ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன பேசுனீங்க எப்படி போச்சு அந்தமாதிரி டெய்லி என்ன நடக்குதோ அந்தமாதிரிதான் நாங்கள் பேசிப்போங்க அப்புறோம் என்ன சாப்பாடு உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு எங்கள் வீட்டில் அரிசியும் பருப்புங்க கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் அதுக்கு அப்புறம் ஊருக்கு போயிட்டு வந்திங்களா எந்த ஊருக்கு போய்விட்டு வந்திங்க எந்த கோயிலுக்கு போனீங்க அதுக்கு அப்புறம் சந்தைக்கு போனீங்களா சந்தையில் போய் என்னென்ன காய்கறிகள் வாங்குனீங்க எல்லாம் என்னென்ன வில அப்புறம் அடு அடுத்தது அடுத்தது எந்த ஊருக்கு போவீங்க உங்கள் ஊரில் இருக்கிற சொந்தக்காரங்களாம் வந்துருக்காங்களா வீட்டுக்கு அப்புறம் நோம்பி எப்போ வருதுங்க என்ன நோம்பி அடுத்தது வரும் நோம்பி சாப்பிட்றாங்களா அதுக்கு அப்புறம் நோம்பிக்கு வந்து சொந்தக்காரங்களை கூப்பிட்றீங்களா இந்தமாதிரி அன்றாடமும் உரையாடல் எங்களோட பேச்சுருக்குங்க